பொதுவாக என் கருத்துப்படி இந்த சுற்றுலாத்தலத்தெல்லாம் அதிகரிக்க என்ன பண்ணலான்னா பொதுவாக வந்து சுற்றுலாத்தலத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் சுற்றுலாத்தலத்துக்கு வந்து ஒரு சு ஒரு தனி நபர் ஒருவர் வந்து சுற்றுலாத்தலம் ஆரம்பிக்கப் போறாருன்னால் அவருக்கான அவருக்கு தேவையான பொருட்கள் விலங்குகள் அவருக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும் அவருக்கு தேவையான அமௌண்ட்டு இடம் எல்லாமே ரெடி பண்ணி கவுர்மெண்ட் ஒரு இதில் தன்னார்வலர்களை உருவாக்கிச்சுன்னால் சுற்றுலாத்தலங்கள் வந்து நிறைய உருவாகும் அந்த கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இ நீ ஒரு சுற்றுலாத்தலம் ஆரம்மிக்கிறான்னா அவனை வந்து நீ ஆரம்மிக்காத இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவனை வந்து ஊக்கவிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும் மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து இன்னும் இன்னும் சுற்றுலாத்தலம் வந்து உருவாக்குறது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒன்று அது ஒன்று ஒரு சிம்பிளாக அது ஒரு பில்டிங்கோ வீடோ இல்லை கட்டி முடிக்கிறதுக்கு சுற்றுலாத்தலம் வந்து இயற்கையாகவே அமையும் அதில் வந்து முக்கியமான கருத்து என்னென்னா இயற்கை இயற்கை இருந்தால் தான் சுற்றுலாத்தலம் வந்து சுற்றுலாத்தலமாக தெரியும் செயற்கை கொண்டே பண்ணோம்னா சுற்றுலாத்தலம் தெரியாது அதனால் இயற்கை இடத்த ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம் ஏரி காடு மலை செடி கொடில்ல இதுவுமே சுற்றுலாத்தலங்கள் என்று கூறப்பட்டு வருது